எங்கள் வீட்ல பார்த்திங்கனா ஒரு பதினஞ்சு இன்ச் டிவி வச்சிருந்தோம் அதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு சில நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு காலைல பார்த்தா சுப்ரபாதம் பார்ப்போங்க அது போ அது நாங்கள் எழுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு எழுந்து அதைதான் நாங்கள் போடுவோங்க நல்ல ஒரு பா எல்லா செய்தியும் விளையாட்டு செய்திகள் அனைத்துமே பார்ப்போங்க பிள்ளைங்களுக்கும் சிலது கல்வி சம்மந்தப்பட்ட சில முக்கிய கருத்துகள்லாம் அதனுடைய டிவிலேருந்து பிள்ளைங்க தெரிஞ்சிக்கிறாங்க எங்களுக்கும் வந்து எங்கேயும் வெளியில் போக ஒரு சினிமா கூட போகணுனா கூட வெளியில் போய் பார்க்கறது சிரமமாக இருக்கும் ஆனால் அது நாங்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்துனு டிவி பார்க்குணும் ஒரு நல்ல படமாக உட்காந்து காலையில் எதோ ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு குடும்பத்தோடு டிவியில் பார்க்குவோங்க எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பொழுது போக்காகவும் நல்ல இதாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு சில சமயத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாவும் இருக்குது அவங்க அப்போதான் அந்த டிவியை போட்டுன்னு அந்த கார்ட்டூனு இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்ட போட்டுன்னு படிப்பினுடைய கவனத்தை சிதறடிக்கும் வகையிலும் சிலது வந்து டிவினால் கொஞ்சம் பாதிப்பும் இருந்தது இதே வயசானவங்களுக்கு அது வந்து எந்த ஒரு ஒன்றும் ஒரு பொழுது போக்காகவும் நல்ல ஒரு இதாகவும் இருந்தது நல்ல ஒரு பக்தி பாடம் படமெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து ராசி பலன்கள் அவங்கவுங்களுடைய ராசிக்கு எல்லாம் சொல்லுவாங்க காலையில் எழுந்த உடனே தினமும் அதை பிடிச்சவங்க பார்ப்பாங்க நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்குது இன்னிக்கி என்னன்னனு தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இன்னிக்கி நாள் எப்படி இருக்குது அப்படினு தெரிஞ்சிக்கலாம் ராகு காலம் எமகண்டமும் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கினு அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் செயல்படுத்துறதுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ராசி பலன் நல்ல ஒரு அருமையாக சிலர் நிகழ்ச்சிங்களாம் போட்டு பார்ப்பாங்க அது நல்லாருந்து